பாரம்பரியான நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கலைஞர்கள் வந்து அந்தக் காலத்தில் வந்து ஆடைகளையும் பெரியவகை ரொம்பப் பெரிய ஆடைகளையும் அதுக்கு உதாரணமா வந்து நகைகளையும் உடுத்திதான் வந்து அந்த நேரத்தில் வந்து கலை நிகழ்ச்சிகள் வந்து பண்ணிட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து அங்கேருந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து வியப்போடயும் ரொம்ப வந்து ஆச்சரியத்தோடையும் பார்ப்பாங்க ஏன்னா அப்போ இருந்த அவங்களோட போட்டுருந்த அங்கிகளையும் அவங்க போட்டுருந்த விலைமதிக்க விலைமதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு அங்கிகளை ரொம்ப நீளமான அங்கிகளையும் அப்பு றமா ஒரு நகைகளையும் போட்டுதான் அவங்க வந்து நிகழ்ச்சிகளை வந்து ஆரம்பிப்பாங்க அப்போ அந்தமாதிரி டைமில் அந்த சுட்சு அந்த காலக்கட்டத்தில் வந்து அது வந்து ரொம்ப வந்து புகழ்பெற்றதாக இருந்தது ஆனால் வந்து இந்த மாதிரி டைமில் அதாவது இந்த செஞ்சுரியில் வந்து இருபதாம் நூற்றாண்டில் வந்து இது வந்து ரொம்ப வந்து யாரும் வந்து பிடிச்சதக்க தான் வந்து எதுவும் இல்லை எல்லாரும் வந்து இதை வந்து ஒரு இக்னோர் பண்ணுற டேஜ்ஜிக்கு வந்துட்டாங்க ஏன்னா வந்து இந்தக்காலத்தில் வந்து எல்லாரும் வந்து கைபேசி திரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து அடிக்ட் அடிக்ட்டு ஆகிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அப்போ அப்படிங்கம் போது அந்த மாதிரியான கலைஞர்கள் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு அழியுற ஸ்டேஜ்ஜிக்கு வந்துட்டாங்க போன அந்தப் பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் வந்து கேக் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு நான் வந்து சொ நான் சொல்லுவேன் அதுமட்டும் இல்லாமல் அங்கே அப்போ அந்த டைமில் போட்டுருந்த நிறைய அங்கிகளையும் அதோடு நகைகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நகைகளும் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்பப் பெருசாகவும் இருந்திச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுமட்டும் இல்லாமல் அங்கிகளும் வந்து ரொம்பவும் வந்து அழகாகவும் பல வர்ண அங்கிகளையும் உடுத்தின கலைஞர்களாக தான் அந்த காலத்தில் வந்து இருந்திருப்பாங்க தேங்க்யூ